அதிரசம் முறுக்கு தேன் லட்டு ஜாங்கிரி ஜிலேபி பாயாசம் மைசூர்பாகு ப்ரன் போலி குலேப் குலோப் ஜாம் தேன் முறுக்கு இனிப்புப் பணியாரம் பாதுஷா அல்வா ரசகுல்லா மக்கன் பேடா மோதி லட்டு பால்கோவா பாஸுந்தி ரவா லட்டு ராகி லட்டு ப்ரட் அல்வா